நீச்சல் நீச்சல் எங்கள் இதில் இருக்குதுங்க அப்புறம் கிரிக்கெட் இருக்குது மலை ஏற்றம் போன்ற மலை ஏற்றம் போன்ற இதெல்லாம் எங்கள் எங்கள் ஊரில் இல்லை அதனால கிரிக்கெட்டு நீச்சல் இது வேணால் எங்கள் ஊரில் இருக்குது கிராமம் அப்படிங்கிறதுனால் கிணறு நிறையா கிணறு இருக்குது நீச்சல் விளையாடுவோம் எல்லாேரும் து முக்கால்வாசி பேர் எங்கள் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் நீச்சல் அடிப்பாங்க பெண்களும் அடிப்பாங்க ஆண்களும் அடிப்பாங்க சிறு பிள்ளைகளும் அடிப்பாங்க கிரிக்கெட்டு கிரிக்கெட் பெண்கள் அதிகமாக அதில் ஈடுபாடு இல்லைங்க எங்கள் ஊரில் ஆண்கள் மட்டும்தான் கிரிக்கெட்டில் அதிகமாக ஈடுபாடோடு விளையாடுவாங்க எங்களுக்கு டைம் பாஸு அது தான் கிரிக்கெட்டு விளையாடுவது தான் எங்களுக்கு பொழுது போக்கு பகலில் ஞாயிற்றுக் கெழம நாள் இந்த மாதிரி லீவு நாளில் நாங்கெல்லாம் விளையாடுவோம் மற்ற நாள் வேலை செய்கிறதுனால ஞாயிற்றுக் கெழம ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் கிரிக்கெட்டு விளையாடுவோம் நீச்சல் வந்து டெயிலியுமே சாயங்காலம் எங்களுக்கு டைம் கிடைக்கும் அதனால நீச்சல் வேணுனால் விளையாடுவோம் மலை ஏற்றம் போன்ற எங்கள்க் கிட்டே அந்த மாதிரி எங்கள் ஊரில் இல்லை அதனால அதையை பற்றி எனக்கு சரியாக தெரியலைங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் யாரும் சொல்லுல்லை எனக்கு அவர்களும் செய்யல நீச்சல் கிரிக்கெட்டு வேணால் எங்கள் ஊரில் நல்லா இருக்குது